குழந்தைங்கள் அவங்களோட ஓய்வு நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படீனா அவங்க கூட வந்து ஒரு ஆள் விளையாடணும் அப்படீனு நினைப்பாங்க அது வந்து அங்கே யார் இருக்காங்களோ ஒருவேளை பாட்டி இருந்தால் பாட்டிகூட அம்மா இருந்தால் அம்மாகூட அப்டீன்னு சொல்லிட்டு அவங்க எதாச்சும் ஒரு விளையாடணும் அவங்க கூட வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து நம்ம வந்து ஒதுக்கணும் அவங்களுக்காக அப்படினு நினைப்பாங்க ஒரு எதா எதாவது நம்ம அவங்கக்கூட ஆளுங்க இருந்தாங்க அப்படினா இந்த பொருள்கள்லாம் வச்சு விளையாடுறது அப்படி இல்லாட்டி இந்த சின்னப் பசங்கள்லாம் விளையாடுறாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி எதா ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க நிறைய எதில் விளையாடுவாங்க அப்படினா பொருள் வச்சு தான் விளையாடுவாங்க அப்படியும் இல்லை அப்படினா இந்த ஓடிப்புடிச்சி விளையாடுறது இடம் கொஞ்சம் தாரளமாக இருந்திச்சு அப்படினா ஓடிப்பிடிச்சி விளையாடுவாங்க அப்படியும் இல்லை இடம் வந்து சின்ன இடம் ஒரு வீட்டுக்குள்ளே விளையாடுறாங்க அப்படினா வந்துட்டு இந்த கண்ணாம்மூச்சி அதெல்லாம் விளையாடுவாங்க அப்படியும் இல்லை குழந்தைங்கள் வந்து நிறையப் பேர் இருக்காங்க அப் குழந்தைங்கனு இல்லாமல் ஆளுங்க ஒரு கொஞ்சப் பேர் இருக்காங்க அப்படினா இந்தக் கண்ணைக்கட்டி கண்ணாம்மூச்சி விளையாடலாம் இந்த மாதிரியான விளையாட்டுங்கதான் வந்து குழந்தைங்கள் ஓய்வு நேரத்தில் விளையாடுவாங்க ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஸ்கூல்க்குப் போகிற பசங்கள் அப்படினா போய்ட்டு வந்த பிறகு வெளியில போய்ட்டு அவங்களுடைய நண்பர்களுக்குள்ள விளையாடுறாங்க அப்படினா அவங்க வந்து கிரிக்கெட் அந்த மாதிரியெல்லாம் விளை கபடி அந்த மாரிலாம் வந்து ஈவ்னிங்கில் ஆளுங்க எப்படி இருக்காங்களோ சின்னப் பசங்க அப்படினா அவங்க அந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடுவாங்க சில பேர்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இருப்பாங்கள்ல அவங்கள்லாம் வந்துட்டு அங்கவே ஸ்கூல்லே வந்துட்டு முடிச்சிட்டு வரும்போதெலாம் விளையாடுவாங்க மொ நிறைய வந்து வீட்டில் வந்து ஓய்வு நேரத்தில் என்ன விளையாடுவாங்க அப்படினா வந்துட்டு இந்த ஓடிப்பிடிச்சி விளையாடுறது கண்ணாம்பூச்சி விளையாடுறது இதுதானே வீட்டுக்குள்ள நம்ம அதிகமாக விளையாட முடியும் அந்த மாதிரியான விளையாட்டுதான் வந்துட்டு அதிகமாக விளையாடுவாங்க